ஹலோ ஆ அது தாம்மா இப்போ எங்களுக்கு வந்துட்டு பென்சில் ஃபிட்டு ஜீன்ஸ் வேணும் ஆ பென்சில் ஃபிட்டு ஜீன்ஸ் வேணும் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து ட்வெல்லு ஹிப் சைஸு வந்து தேர்ட்டி டூ வேணும்

இல்லை இந்த சைஸில் உள்ளே ஆ இல்லை இந்த சைஸு உள்ளவங்களுக்கு தேர்ட்டி டூ ரெகுலர் யூஸ்டு டீஷர்ட்டும் தேவைப்படுது ஆ ஆ இதில் என்ன ப்ராண்டும்மா இருக்குது உங்கள் கிட்டே பென்சில் ஃபிட்டு ம ஜீன்ஸுல் ஆ ப்ராண்ட் நேம் வந்து இப்போது நிறைய நம்ம வருதில்லையா ம் ப்ராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிங் அந்த மாதிரி என்ன ப்ராண்டு நீங்கள் வெச்சுருக்கீங்க ப்ளஸ் கலர்ஸ் என்னென்ன இருக்குது

ஓகே ஓகே கருப்பு கலர் இருக்குங்களா

சரிங்க ஓ ஓ சரி இப்போ சேண்டில் கலர் இருக்கா சேண்டில் கலர் ச சந்தன கலர் ம் இருக்காது சரிங்கம்மா எப்படி ரெண்டும் கலந்த கலர் இல்லைன்னாலும் ஓகே பரவாயில்ல அதுக்கு ஏற்ற மாதிரி டீஷர்ட்டு ஒயிட் கலரில் கெடைக்குமா ஆ ப்ளைன் டீஷர்ட்டு இல்லை ப்ளைனா ஒன் கலர் டீஷர்ட் இல்லை

ஓஹோ எனக்கு ஒரு ரெட் கலரில் வேணும்மா ப்யூர் ரெட்டில் வேணும் ஆ சந்தன கலரில் சந்தன கலர் பென்சில் ஃபிட் சொன்னீங்க இல்லையா மிக்சிங் கலரில் அதுவும் ரெட் கலர் டீஷர்ட்டும் தேவைப்படுதும்மா அதை காமிக்க முடியுமா ஆ செக் பண்ணிக்கலாமா போட்டு ட்ரையல் பார்க்கலாமா சரிம்மா இப்போ எனக்கு அதை எடுத்து காட்டுங்களேன்